எங்கள் கலாச்சாரத்தில் திருமண விழா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஒரு திருவிழா மாதிரி தான் பண்ணுவாங்க அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த பொண்ணு பார்க்குற படலம் அதிலிருந்து ஆரம்மிப்பாங்க பொண்ணு நிறைய பேர் வந்து கேட்பாங்க அப்படி வரும்போது யாரை நமக்கு பிடிச்சிருக்கோ அதை ஓகே பண்ணிவிட்டா அதுக்கப்புறம் அப்பவே வந்து பூ வச்சுட்டு போவாங்க அதுக்கப்புறம் வந்து எங்கேஜ்மெண்ட் நடக்கும் நிச்சியதார்த்தம் நடக்கும் அது வந்து பொண்ணு வீட்டு சைடில் தான் நடக்கும் அவர்களோட செலவில் தான் நிச்சியம் பண்ணுவாங்க நிச்சியம் பண்ணுணதுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அந்த மாதிரி கேப்பு அதாவது அவங்க கல்யாணத் தேவைக்கான பணத்தை சேர்க்குற வரைக்கும் இல்லைனா கொஞ்சம் ரெடியாகிற வரைக்கும் அவ்வளோ டைம் எடுத்துப்பாங்க எடுத்துகிட்டு இப்போ நிச்சயம் முடிஞ்சு கல்யாணம் நெருங்கிற ஒரு டைமில் அந்த அந்த நிச்சியத்துக்கு அப்புறமே கல்யாண பத்திரிக்கையெல்லாம் அடித்து அதை வந்து சொந்தக்காரவங்கள் எல்லாேருக்கும் எங்கெங்கேல்லாம் கொடுப்பாங்க அதிலிருந்து கல்யாண வேலை பரபரப்பாக ஆரமிச்சுரும் அதுக்கப்பறம் வந்து மர ஜாமான்கள் கட்டில் பீரோ டைனிங் டேபுள் சோஃபா செட்டு அந்தமாதிரி பண்ணுறது அது எல்லாமே அந்த வேலை நடந்துகிட்ருக்கும் ஒரு சைடு ஒரு சைடு பத்திரிக்கை ஃபுல்லா கொடுத்துட்ருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நலுங்கு வைக்கிறது அப்படினு இருக்கும் அதாவது அம்மாங்கள் வீட்டில் கூட பிறந்த அக்கா தங்கச்சி அந்த மாதிரி அவங்களாம் நலுங்கு வைப்பாங்க நலுங்கு வைக்கிறதுனால் ஒரு பெரிய கிடா விருந்து மாதிரி ஐ இப்பெல்லாம் ஒரு ட்ரெண்ட் என்னென்னா யார் யார் அதில் கலந்துக்கிறாங்களோ அதுங்கள் அவர்களுக்குலாம் ஒரு கிஃப்ட்டு மாதிரி அதாவது தட்டு சொம்பு அப்புறம் வந்து இப்பெல்லாம் வந்து ஃபிளாஸ்க்கு கொடுக்குறாங்க அப்புறம் இந்த சின்ன ஹாட் பாக்ஸு அந்த மாதிரியெல்லாம் நிறைய தர ஆரமிச்சுட்டாங்க இப்போ தாம்பால தட்டு புடவ அந்த மாதிரி கூட கொடுக்க ஆரமிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் நெருங்கிடுச்சுனா முன்னாடி நாள் வந்து பொண்ணு அழைப்பு அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த வீட்டில் வந்து பொண்ணை கூட்டிகிட்டு போவாங்க அது ஒரு பிரமாண்டமாக நடக்கும் சொந்தக்காரவங்களெல்லாம் வந்து அந்த பொண்ணை அனுப்பி விட்டுவிட்டு அப்புறம் விடிய விடிய ஃபோட்டோ ஷூட் நடக்கும் மண்டபத்தில் மண்டபத்தில் ஃபோட்டோ ஷூட் நடந்ததுக்கப்புறம் காலையில் கல்யாணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் மறு வீடு அந்த மாதிரி நிறைய சடங்கு இருக்கும் அப்புறம் எண்ணெய் தேய்ச்சி விடுறது தாலி பிரித்து கோர்க்குறது அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து வளைகாப்பு வச்சு அந்த குழந்த பிறக்குற வரைக்கும் அந்த கல்யாண இது இருக்கும் அதுக்கப்புறம் எப்பவும் போல் வாழ்ந்துகிட்டு இருக்க வேண்டியது தான்